ஹலோ ஆ சொல்லும்மா

ஆ ஆமாம் கொடுத்துருந்தீங்க ஆனால் நாங்கள் தச்சு பத்ரமாக வச்சுருக்கோம் நீங்கள் இன்னும் வந்து வாங்கவே இல்லை

ம் ம்

ஓ நீங்கள் சொன்னாமாதிரியே நல்லா சூப்பராக தச்சு வச்சிவிட்டோம் ஆனால் நீங்கள் எடுக்காததுனால இன்னும் நீங்கள் எங்களுக்கு பைசாவும் கொடுக்கல இன்னும் எடுக்கவும் இல்லை ஆ இப்போ வெறும் ஜாக்கெட்டு கொண்டு வரீங்களா வேறு எதுவும் துணி தைக்கணுமா

ம் ம் கண்டிப்பாக கண்டிப்பாக தச்சு தரோம் சொல்லுங்கள் ஆ ஆ ஃபங்க்ஷனுக்குலாம் எப்படி க்ராண்ட்டாக ஜாக்கெட்டா சாதாரண ஜாக்கெட்டா எப்படி ஆ ஆ சரி சரி ஓர்க்கோடெல்லாம் இருந்தால் கொஞ்சம் காசெல்லாம் கூட ஆ கொஞ்சம் இப்போ வில வாசி எல்லாம் அதிகமாயிட்டதுனால தான் சரி சரி சீக்கிரம் வந்து ஓ நீங்கள் வந்து இப்போ எங்கள்கிட்ட தைக்க கொடுத்துருக்கீங்கள அதை வாங்குங்க இன்னும் நிறையா தெரிஞ்சவங்கள்டலாம் சொல்லிவிடுங்க நாங்களும் வளரணும்ல ஆ அதான் நீங்கள் வந்து சீக்கிரம் எடுத்துட்டு பைசா கொடுத்தீங்கனாதான் நாங்களும் தொழில் தாங்க செஞ்சிகிட்டு இருக்கோம் அன்றாட வருமானத்தை பார்க்குறோம் நாங்கள் ஆ ஆ சரி சீக்கிரம் வந்து வாங்கிக்கிங்க அப்புறம் இன்னும் ஜாக்கெட்லாம் கொண்டு வந்து கொடுங்க ஓகே ஓகே ஓகேம்மா தேங்க் யூம்மா